நாங்கள் வந்து போன் வாங்கிறதுக்காக கிருஷ்ணகிரியில் வந்துட்டு பூர்விகா மற்றும் நிறைய போன் கடையில் வந்து விசாரிச்சு பார்த்தேன் அங்கு வந்து ஓப்போ போன் வந்துட்டு எனக்கு பிடிச்சதுனால கம்மி விலையில் செஞ்சு கொடுக்குமாறு அவங்கள வந்து கேட்டதில் பூர்விகா மொபைலில் எனக்கு வந்துட்டு ஓப்போ போன் ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுத்தாங்க அது வந்துட்டு வாங்கிட்டு இப்போ யூஸ் பண்ணிவிட்டு இருக்கேன் அது நல்ல முறையில் இருக்குது மற்றும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு இதனுடைய போனை பற்றி எடுத்துக்கூறி அவங்களையும் போன் வாங்க அவங்களுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்குறேன் மற்றும் நல்ல முறையில் வந்து போன் வேலை செய்யுது